எனக்கு வந்து எப்போதுமே பிரியாணிதான் பிடிக்கும் பிரியாணி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனையே அப்படியே சாப்பிடுறதுக்கு தூண்டும் எங்கள் வீட்டில் நான் பிரியாணி செஞ்சால்தான் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குழையாம எடுக்கிறது அந்த மாதிரி அப்படியே சாதம் வந்து உதிரி உதிரியாக வருமெல அந்த மாதிரி வரும் அது எனக்கு பிடிக்கும் அதுக்கு அப்புறம் சப்பாத்தி சப்பாத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சன்னா மசாலா பனீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி வச்சு அதை சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி இங்கே வந்து ஓரளவு சாஃப்டாக வரும் எங்கள் அம்மா நல்லா சாஃப்டாக போடுவாங்க எனக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக வராது இப்போ வந்து அப்புறம் என்னென்னா சிம்பிளாக செய்யணும்ன்னா அந்த தயிர் சாதம் அந்த மாதிரிதான் செஞ்சுப்பேன் ஆனால் நைட்டு வந்து கம்பெல்சரி இட்லிதான் சாப்பிடுவோம் ஏன்னால் அதுதான் சீக்கிரமாக செரிமானம் ஆகும் அப்படிங்குறதுனால இட்லிதான் சாப்பிடுவோம் மற்றபடி நான்வெஜ் கொஞ்சம் நல்லா சமைக்க எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் நான்வெஜ் சமைக்கும்போது புதுசு புதுசாக ஏதாவது சேர்த்து செய்கிறது அப்புறம் வந்து அதிலே வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுறது இப்போ சாம்பார்னால் ஒரே மெத்தர்ட்தான் இப்போ வந்து இப்போ நான்வெஜ் பண்ணும்போது நிறைய இந்த மசாலா அந்த மசாலா இந்த மாதிரி ஸ்டைல் பட்டர் போட்டு நெய் போட்டு அந்த மாதிரி செய்யலாம்